ஹலோ சூப்பர் மார்க்கெட்டா சார் எனக்கு எனக்கு ஒரு கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஸ் இரநூறு கிராமில் ஒரு எட்டு எட்டு வேணும் இப்போ வந்தால் எடுத்துக்கலாமா சார் ஓகே சார் டெலிவெரி ஏதாச்சும் உண்டா டெலிவரி ஆப்ஷன் டெலிவெரிக்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டனா வீட்டிலயே தந்துடுவீங்களா சார் ஆ சரி சரி ஓகே சார் எவ்வளோ சார் வருது அமௌண்ட் வரும் கோல்கேட் இரநூறு கிராம் பேஸ்ட் ஆ சரி ஓகே சார் ஓகே சார் டைம் இதானால் சார் சிக்ஸ் டு டென் வரைக்குமா சார் ஆ சரி ஓகே சார் சரி ஓகே சார் நான் ஈவினிங்காக வந்து அப்போனா வாங்கிகிறேன் சார் ஆ ஓகே தேங்க் யூ சார்